விவசாயிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க விவசாயத்தோட இப்போ எல்லாமே ஒரு பக்க தொழிலாக நிறையா பண்ண ஆரமிச்சியிருக்காங்க அது என்னென்னனு பார்த்திங்கன்னா ஆட்டுப்பண்ணை போட்றது கோழிப்பண்ணை போட்றது பசுமாடு வச்சு பால் கறந்து இது பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தொழில் எல்லாம் நிறையா பண்ணிகிட்டு வராங்க அது இல்லாம அந்த விவசாய நெலத்தில் ஒரு பயிர் சாகுபடி செய்ய பண்ணும்போது அதுக்கு இடையில இன்னும் நிறைய ஊடு பயிர் இந்த காய்கறி இதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம்ப வந்து அவங்க நெலத்தில் ஊடு பயிராக இதுபண்ணி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை விற்பனைக்காக சந்தையில் வந்து கொண்டு போய் பண்ணிகிட்டு வராங்க இதனால வந்து நான் விவசாயம் சார்ந்த தொழில்கள் நிறையா அவங்க வந்து பண்ணிகிட்டு வரதுனால் பக்க தொழில்கள் நிறையா விவசாயம் மூலியமாக பயன் அடையிறாங்க